எங்கள் வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் முடிவு செஞ்சு ஒரு அறுபது இன்ச்சு டிவி வாங்கலானுட்டு முடிவு செஞ்சோம் எந்த பிராண்டில் நல்லா இருக்குதுன்டு நான் இன்டர்நெட்டில் எல்லாம் தேடி பார்த்ததுல எல்ஜி பிராண்டில் நல்லா இருக்குது அப்படீன்டு ரிவியூஸ் பார்த்து அதுக்கப்பறம் எங்கள் ஊரில் வந்து நாலஞ்சு ஷோரூமில் ஏறி இறங்கி பார்த்தோம் ரெயின்போ சத்யா மூர்த்தி ரேடியோஸ் என்ற ஷோரூமெல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே போய் பார்த்ததுல எல்லா இடத்துலியும் போய் பார்த்ததுல வெலை வந்து எதுவும் எங்க ஒத்து வரல எல்லாம் வந்து எழுவதாயிரம் எழுவத்தஞ்சாயிரம் அப்படீன்டு சொல்கிறாங்க அப்பறம் இன்டர்நெட்லேயும் பார்த்தோம் இன்றும் எதுவும் இது ஆகல அதனால் மூர்த்தி மூர்த்தி ரேடியோஸில் ஆடி தள்ளுபடி இருந்தது ஆடி தள்ளுபடியில் எழுவதாயிரம் மதிப்புள்ள டிவி அறுவதாயிரத்தில் பண்ணி கொடுத்தாங்க டிவி வாங்கி ரெண்டி ரெண்டு வர்ஷம் ஆகுது நல்லா சூப்பராக இருக்குது டிவி